தொடக்கத்தில் நீச்சல் பயிற்சி செய்யும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸுலாம் வரும்னாக்க நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடியில் நம்ம வயிற்றுக்கு அடியில் ரெண்டு கைகளை கொடுத்து நம்மள வந்துவிட்டு கையும் காலையும் கரெக்டாக ஈவனாக பெண்ட் பண்ண சொல்லுவா சொல்வாங்க பட் நம்மளால என்ன செய்வோம்ன்னா ஒரு கை ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும் பட் நம்ம தண்ணி வந்து அந்த மூக்குக்குள்ளே போகும் அந்த தொண்டைக்குள்ளே போகும் இதெல்லாம் நம்ம சமாளிக்க சமாளிக்க அவங்க சொல்றதை மாற்றி மாற்றி செய்ய ஆரம்பிப்போம் அது ஃபஸ்ட்டு தப்பாகும் அடுத்து தண்ணியில் இருக்கிற நேரங்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற நேரத்தைவிட நம்ம அதிகமாக இருக்கணும்ன்னு நம்மளுக்கு தோணும் அப்போ என்ன செய்வோம்ன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோல்டு அந்தமாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ நம்மளால தொடர்ந்து வகுப்புக்கு போக முடியாது ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக வரும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ள உங்களோடய அவங்களுடைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையே நம்ம போய் ஈஸியாக எளிதாக மூவ் ஆகணும் நாம் அவங்கள விட அதிகமாக நீச்சல் பண்ணணும் வேகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் தண்ணிக்குள்ளே அதிக நேரம் மூழ்கி அவங்கள மாதிரி ஸ்பீடாக பண்ணணும்ன்னா அவங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே பண்ணமுடியும் நம்ம அதுக்கு தோணாது நம்ம அவங்கள மாதிரி நம்ம சேர்ந்தன்னைக்கே நம்ம அவங்கள மாதிரி கிடுகிடுகிடுன்னு நம்மளும் பண்ணணும் நம்மளும் நேரத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்மளும் மூழ்கி எழுந்திரிக்கணும் அப்புறம் தண்ணியில் இத்தனை செகண்ட் நம்ம கம்ப்ளீட்டாக மூழ்கி இருக்கணும் மூச்சை மூச்சடக்கி நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன தவறுகள் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணணும்ன்னா நம்ம நல்ல விஷயங்களுக்கு தான் கம்பேர் பண்ணணும் அல்லது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்களுடைய டேலெண்ட் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுதான் அவங்களோட பண்ணணும் நம்ம முதலில் முறையாக நம்ம பயிற்சியே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டுதான் ஒருத்தருடைய போட்டியே போட முடியும் நம்ம அதை ஆனால் இப்போ செய்யமாட்டோம் நம்மளுக்கு இருக்கிற ஆர்வத்தில் நம்ம என்ன செய்வோம் உடனயே நம்ம இறங்கி ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்தான் கத்துக்கிட்டுருப்போம் நாலாவது நாள்லேயே என்ன செய்வோம் பக்கத்தில் உள்ளவங்களோடு நம்ம போட்டி போட்டுட்டு இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லி நம்மளயே நம்ம உடம்ப பாடுபடுத்திட்டோம்ன்னா அடுத்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து க்ளாஸ் வர முடியாது அதுக்கப்புறம் அந்த கன்டினியூட்டி போய்டுச்சுனாலே திரும்ப முதலில் முதல் ஃபஸ்ட்டு டே ஸ்டூடெண்ட்டு மாதிரி ஃபஸ்ட் நாள்லேருந்து ஏன்னா நம்ம வாத்தியார் சொல்றதை பர்ஃபெக்ட்டாக கேட்டுவிட்டாலே இந்த இடத்துல விஷயம் முடிஞ்சு போயிடுச்சி ஆனால் அதை நம்ம செய்யமாட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கணும் எதுத்தாப்புல உள்ளவங்களை பார்க்கணும் இறங்கின உடனேயே தண்ணியில் இறங்கின அடுத்த நிமிஷமே நம்ம அச்சீவ் பண்ணணும் இந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள நிறைய இருக்கும் பட் அதெல்லாம் பண்ணிக்காமல் நம்ம வாத்தியார் சொல்றதை சரியாக கேட்டுக்கிட்டு அதை அதன்படி ஃபாலோவ் பண்ணாலே நம்மள ஈஸியாக அச்சீவ் பண்ண வைக்க நம்மளுடைய டேலெண்ட் என்னன்னு நம்மளுடைய டீச்சருக்கு நல்லாவே புரியும் பட் அதை நம்ம செய்கிறது இல்லை அதுதான் இதில் ஒரு விஷயமே அந்த நம்ம தண்ணியில் தான் நீச்சல் அடிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம இறங்குறோமே பட் அந்த தண்ணீர் பற்றிய பயத்தை எப்படி போக்கிக்கலாம்னா தண்ணிங்கிறதயே நம்ம மைண்டில் வெச்சிக்கக்கூடாது நம்ம தண்ணிங்கிறத மறந்து போயிடணும் இருக்கிறத நம்ம பூ குளத்தில் நம்ம குளிக்கப்போகிறோம் தண்ணிங்கிற சென்ஸே நம்ம மறந்துவிட்டு நம்ம எதுக்காக இறங்கினமோ அதுதான் மைண்டில் இருக்கணும் நம்ம சாதிக்கப் போகிறோம் நம்ம ஸ்விம் பண்ணி நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்ததுனாதான் அந்த தண்ணிங்கிற பயம் போகும் போய்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் கடந்து போய்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்படிதான் நம்ம இந்த தண்ணி பயத்தை போக்கிக்கலாம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நெனைச்சா மட்டுந்தான் அந்த பயம்ங்கிறது போகும்